ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க ஃபோட்டோ ஸ்டூடியோ தான் சொல்லுங்கங்க என்ன ஃபங்க்ஷனு என்ன ஃபங்க்ஷன் கல்யாணம் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் எந்த சைஸ்சில் எதுமாதிரி டிசைன் போடணுமா என்ன ஆல்பம் எப்படி வரணும் அப்படி எல்லாம் சொல்லுங்கள் ஆ அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லைங்க எல்லாமே காசுக்கு தகுந்தமாதிரி தான் நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணும் என்ன ஏதுன்னு நீங்கள் விவரமாக சொல்லிவிட்டிங்கனா த்ரீ டி எல்லாமே போட்டு தரோம் ஆ அதெல்லாம் பதினைஞ்சாயிரத்திலேருந்தே இருபதனாயிரம் அப்படி ஆகுங்க கம்மினால் நீங்கள் சொன்னமாதிரி த்ரீ டியெல்லாம் வராதுங்க சாதா ஆல்பம் அப்படி தான் வரும் க்ராண்டாகவும் வேணும் கம்மி ரேட்லேயும் வேணும்னால் எப்படிங்க ஆகும் ஏதாவது ஒன்று தான் ஏழிலேருந்து அஞ்சு வரையும் இருக்குது அது வேணால் வேணால் பார்த்து நீங்கள் நம்ம போட்டுக்கலாம் எத்தனை ஃபோட்டோ பிடிக்குறிங்க என்ன ஏதுன்னு அதுவும் இருக்குது அதுமாதிரி கணக்கும் இருக்குது இல்லையா எல்லாம் பார்த்து தான் நம்ம நம்ம பிடிக்கிறதுல தாங்க இருக்குது ஐம்பது ஃபோட்டோ அறுபது ஃபோட்டோனு நுாறு ஃபோட்டோ அப்படி பிடிச்சிங்கனா அதுக்கு தகுந்த ரேட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு என்ன காசுன்ட்டு போட்டு அது ப உங்கள் ஆல்பம் உங்களுக்கு த்ரீ டியில் வேணுமா இல்லை சாதா ஆல்பம் வேணுமா பேப்பரெல்லாம் நல்லா திக்னெஸ்ஸாக வேணுமா அப்போனா அப்போ பத்தில் இருந்து பதினைஞ்சு ஆகுங்க ஆ இல்லை எப்போது ஆமாம் நீங்கள் நல்ல க்ராண்ட்டாகவும் வேணுன்றீங்க கம்மியாகவும் வேணுன்றீங்க ஆ அதெல்லாம் செஞ்சுக்கலாங்க ஒன்றும் கவலைப்படாதிங்க நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாம் நாங்கள் செஞ்சுக் கொடுப்போம் அதெல்லாம் எந்த ஒரு கவலைப்படாதிங்க அது ஃபோட்டோவெல்லாம் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு நல்லா க்ராண்ட்டாக நல்லாயிருக்கும் டிசைன் எல்லாம் போட்டு நல்லா ஃபோட்டோ பிடிச்சி தரோம் நீங்கள் எப்போ ஃபங்க்ஷனு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்துடுறோம் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனால் நாங்கள் வந்துடுவோம் ஆமாங்க ஆமாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸ் தரணும் அது தந்துவிட்டு நீங்கள் சொன்னிங்கனால் வந்துடுவோம் ஆ ஆ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க நீங்களே ஆச்சரியப்படுறா மாதிரி இருக்கும் நல்லா க தருவோம் நாங்கள் நல்லா போட்டு டிசைனாக ஃபோட்டோ நல்லாயிருக்கும் ஆ ஹலோ என்ன ஆ ஆ ஒன் வீக்கில் தந்துடுவோங்க ஒன் வீக்கில்

ஆ சரிப்பா நீங்கள் கால் பண்ணுங்க நாங்கள் வரோம் ஆ சரிங்கப்பா